ராமலிங்கம் ரெஸ்டாரண்ட்டா ஆ ஆ சார் ஃபுட்டு கிடைக்குமா ஃபுட்டு டெலிவரி ம் இப்போ உங்கள்கிட்ட என்ன பெஷல்லாக இருக்குது ஆ ம்

எனக்கு இவ்வளோ இதெல்லாம் ஆஃபர்லாம் கிடைக்குமா இதெலாம் எனக்கு ஆ இதெல்லாம் இப்போ எனக்கு வேணாம் ப்ரோ எனக்கு ரன் நண்டு ஃப்ரை வேணும் அப்புறம் ஒயிட் ரைஸ் பெப்பர் ரசம் கிடைக்குமா ப்ரோ ஆ டெலிவரி ஹோம் டெலிவரி கிடைக்குமா அட்ரஸ் கா ராசிபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஆப்போசிட்டில் ஆ இது டிஸ்கௌண்ட்லாம் இருக்குமா ப்ரோ

ஆ ஓகே ப்ரோ சரி ப்ரோ இப்போ ரைஸ்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா ஸ்பெஷலாக ஆ ஆ ஓகே ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எவ்வளோ நேரத்தில் வருவீங்கள் ஆ ஆ ஓகே இது இப்போ எவ்வளோ நேரத்தில் அந்த டுவெண்ட்டி செகண்டு லேட்டாயிடுச்சுன்னா ஆஃபர் கேன்சல் பண்ண முடியுமா ஆ செவன் ஆ செவன் த்ரீ ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் ட்ரிபிள் ஜீரோ

ஆ ஓகே ப்ரோ ஆ கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிடுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிறேன் ஆ ஓகே ப்ரோ ஆ தேங்க் யூ ப்ரோ ஆ ஓகே ஆ ஓகே ப்ரோ ஆ ஓகே ஓகே ஓகே ப்ரோ இது கிச்சடி வச்சுடுங்க ஆ ஓகே ப்ரோ தேங்க் யூ ஆ